எங்கள் வீட்டுக்கு வரவர்களுக்கு நல்லா சாப்பாடு போடணும் வீட்டில் வரவங்க மனம் கோணாமா நல்ல சாப்பிட்டு போகணும்னு நினைப்பேன் அவங்களுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு செய்யணுனால் அவங்களுக்கு சிக்கன் மட்டன் முட்டை கிரேவி இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன் சிக்கன்னால் அவங்களுக்கு நல்லா நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து ரசம் வச்சு கொடுக்கணுன்னு நான் நென நினைச்சிருக்கேன் கிரேவி பண்ணணும் மட்டன் எடுத்துகிட்டு வந்து மட்டன் எலும்பு தனியாகவும் மட்டன் சதை கறி அதேமாதிரி தலை கறி குடலு ரத்தம் வறுவல் இந்தமாதிரிலாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னால் அவங்கள வயிறு நிறையா சாப்பாடு போட்டு மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம நல்லா சாப்பிடுணும் அப்படினு வந்து நான் நினைப்பேன்